பஸ் அளவுதான் அதிகமாயிருக்கு ட்ரைன் அதிகமாக இருக்கு போகிறது வரதுனாலும் பஸ்ஸில்தான் மலிவு விலையில் ட்ரைனில்தான் மலிவு விலையில் போயிவிட்டு வந்துவிட்டு இருக்கிறோம் அப்புறம் வந்து என்ன கிராமத்துங்களுக்கு எல்லாம் வந்து பஸ்சு அதிகமாக கிடைக்காது ஸ்கூல் குழந்தைங்கயெல்லாம் போய்விட்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு